இந்திய போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது அப்படிங்குற கேள்வி எனக்கு என்னன்னால் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க உயிரை நம்பி பலப்பேர் போகிறாங்க இப்போது மேக்சிமம் இடத்துல பார்த்தீங்கனா அதிகமான இடத்துல ஆக்சிடெண்ட்டு தான் அதிகமாகுது இது ஃபுல்லுமே காரணம் என்னன்னால் ஒழுங்கு முறை இல்லாமல் வண்டி ஓட்டுறதுதான் ஒரு கொஞ்சம் கவனமாக ஓட்டினாலே மேக்சிமம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது நடக்கும் இப்போது ரீசன்ட்டாக பார்த்தீங்கனா நான் ஒரு ஒன்றாந்தேதி சேலம் போயிருந்தேன் நான் நாங்கள் எல்லாம் அவரை நம்பிதான் பின்னாடி உக்காந்திருந்தோம் அவர் நல்லா தான் ஓட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாரு ஆனால் முன்னாடி போன லாரிக்காரர் மேலே தப்பு அப்படின்னு அந்த ட்ரைவர் சொல்கிறாரு இவர் என்னன்னா எ எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் முன்னாடி போகிறவங்க என்ன கவனத்தில் போனாலும் சரி நீங்கள் தனியாக உங்களை நம்பி ஒரு நாற்பது உயிர் பின்னாடி உக்காந்து இருக்குங்கிற பயணத்தில் தானே போகணும் அவர் நேராக அந்த பின்னாடி இருந்த லாரியில் போய் மோதிட்டார் இதில் பார்த்தீங்கனா நிறைய பேருக்கு அதிக அதிகப்படியாக அடி இல்லை நான் ட்ரைவருக்கு பின் சீட்டில் இருந்தேன் எனக்கு மட்டும் என்னன்னால் அந்த கண்ணாடி முன்னாடி இருந்ததினால கரெக்டாக எனக்கு புண்ணியம் என்னன்னால் நெத்தியில் அடிப்பட்டுச்சு கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு அப்படினா கண்ணில் அடி உழுந்துருக்கும் எனக்கு நெற்றில தான் அடிப்பட்டுச்சு அப்போதுமே எனக்கு என்ன பயம் அப்படினா என் மனைவி என் பக்கத்தில் இருந்தாங்க எங்கே அவங்கள் விழுந்துட்டாங்களோ அப்படிங்குறதுதான் எனக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் அவர்களுக்கு லைட்டான ஒரு கீறல் தான் அந்த அளவுக்கு அதிகமில்ல இன்னொரு விஷயம் என்னன்னால் அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நாங்கள் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி இருக்கோம் ஒரு அரை மணிநேரமா எந்த ஒரு ஆம்புலன்சும் அந்த சைடு வரலை ஃபஸ்ட்டு உதவி பண்ணுற இதுவே பார்த்தீங்கனா ஒரு குறிப்பிட்ட இருபது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கணும் ஆனால் நாங்கள் அரை மணிநேரமா அந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்குது யாரும் அதிகமாக ட்ராவெல்ஸெலாம் எல்லாம் போயிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர உதவி பண்ணுறதுக்கு அப்படினு இல்லை இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ருக்கு பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ஸை நிற்பாட்டி வச்சுருந்திங்கனா ஒரு ஊடையில் என்னென்ன பிரச்சினை நடக்கோ அது ஃபுல்லும் அண்டு உடனே அதை மக்களுக்கு போய் சேரும் உடனே ஆம்புலன்ஸ் வரும் காப்பாற்றுறதுக்கு ஒரு வசதி இருக்கும் இதை மக்கள் பண்ணுற ஒரு மிக பெரிய பிரச்சனை பார்த்தீங்கனா இந்த ஆக்சிடெண்ட்டை ஃபுல்லும் குறைக்கிறைதான் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக உங்களை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களும் நீங்கள் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுனிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்போதுமே சேஃப்பாக இருக்கும் இதுப்போக பொதுவாக ரோடுங்கறதே கொஞ்சம் தரமாக போட்டிங்கன்னாலே நல்லதாக நடக்கும் நீங்கள் போடுற ரோடு தரமற்ற ரோடா போடுறதுனாலத்தான் முக்கால்வாசி பிரச்சனை இதெலாம் வருது ரோடு நல்லா இருக்குதுனு சொல்லிட்டு ட்ரைவர்ஸ் அதிகமா வெரட்டிராங்க ரோடு கம்மியா பிரச்சனை இருந்தாலும் ட்ரைவர்ஸ் அதை ஒரு பொருட்படுத்தவே மாட்டேக்கறாங்க நான் போகிற அறுபதுனா நான் போகிற அறுபதுலேயே தான் போவேன் நான் குறைக்க மாட்டேன் இதனாலேயே தான் மேக்சிமம் பிரச்சனைகள் ஆக்சிடெண்ட் ஆகுறதுக்கு காரணம் ரெண்டாவது விஷயம் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரச்சினைகள் சந்திக்க வேண்டியதுன்னால் கரெக்டான ஸ்டாப்பில் கரெக்டாக பஸ்ஸு நிற்காது இப்போது இந்த ஸ்டாப்பில் நிற்கணும் அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்ரு இல்லை ஒரு நானூறு அந்த மில்லி தள்ளி கொண்டு போயி நிற்பாட்டுவான் இதனால என்னாகும் அப்படினா இவங்க இங்கேயிருந்து ஓடிப் போய்தான் ஏறணுங்கிற நெலமை வரும் இதுவே பாதி பிரச்சனை அந்தந்த ஸ்டாப்பில் கரெக்டாக நிற்பாட்னிங்க அப்படின்னாலே பாதி பிரச்சினைகள் கொஞ்சம் மக்களுக்கு ஈஸியாக இருக்கும்